நான் பள்ளியில் படிக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறையா எக்ஸ்ட்ராடினரி கூடுதலான ப ஆக்டிவிட்டிஸ் அதில் பார்த்தீங்கன்னா ரன் ஓடுகிற போட்டி பாடுகிற போட்டி நடனம் ஆடுறது கதை சொல்கிறது கட்டுரை எழுதுவது இது போல நிறையா போட்டிகள் நடக்கும் நானே அதில் நிறைய இதில் பங்கேற்றுக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா ஆறாவது படிக்கும்பொழுது கட்டுரை எழுதுகிற போட்டியில் கலந்துருக்கிறேன் கவிதை எழுதும் போட்டிகளில் கலந்துருக்கிறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் முதல் பரிசு வாங்கியிருக்கேன் அதுக்காக எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு மெடல் ஒன்று கொடுத்துருக்காங்க சில போட்டிகளுக்கு ஜெயிச்சதில் வீட்டுக்கு தேவைப்படுகிற இந்த கப்பு டிஃபன் பாக்ஸு இதுபோல் கிஃப்ட்டுலாம் எனக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா இந்த கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்ப ஒரு அழகான ஒரு காரியங்கள் அதில் நிறைய நான் பங்கு பெற்றுருக்கேன் நிறைய போட்டியில் ஜெயித்துருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் எல்லாத்துலேயும் கலந்துக் கொண்டு ஜெயிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்